கிறிஸ்துமஸ் நாங்க கிறிஸ்டின் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் டிசம்பர் இருபத்தஞ்சு வருஷ பிறப்பு ஜனவரி அது நல்லா கொண்டாடுவோம் அப்புறம் எங்கள் எங்கள் எங்களுக்கு கொ குலதெய்வம் எங்கள் தெய்வம் சாமி வந்து ஜூலை இருபத்தஞ்சி வரும் பெரிய ஸ் எங்கள் ஊரு திருவிழா ரொம்ப பெருசாக நடக்கும் பக்கத்து ஊரில்ல்லாம் அவ்வளோ பேர் வந்து குமியுவாங்க அவ்வளவு ஒரு பெரியவு எங்கள் ஊர் திருவிழா அப்புறம் பக்கத்தில் தமிழர்கள் இருக்காங்க அவங்க இந்துக்கள் கொண்டாடுகிறது பொங்கல் தீபாவளி சித்திரை வருஷப்பிறப்பு இப்படி பண்டிகையை அவங்க நல்ல சிறப்பாக கொண்டாடுவாங்க அவங்கவுங்க கோயில் கொடை அதெலாம் நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்புறம் முஸ்லீம் ஏரியா இருக்குது அவங்க ரம்ஜான் பக்ரீத்து ஆனால் ஏன் ஊர் வந்து ஸ்ரீவைகுண்டங்கிற ஒரு ஊராக இருந்தாலும் நாங்கள் இந்து முஸ்லீம் வேதம் ஒவ்வொரு வீட்லையும் வி விசேஷம் வரும் போது நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க பொங்கல் வந்தால் எங்களுக்கும் தருவாங்க நாங்கள் கிறிஸ்மஸுக்கு அவங்களுக்கு கொடுப்போம் அதே போல் முஸ்லீம் சர்ச்சு மாதிரி வீட்டில் இருந்து அவங்க ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் போது எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க நாங்கள் கிறிஸ்மஸுக்கு வந்து அவங்களுக்கு கேக் வாங்கி கொடுப்போம் இப்படி ஒரே ம ஜாதிகள் வேறையாக இருந்தாலும் மதங்கள் வேறையாக இருந்தாலும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் மனிதாபிமானத்தோட ரொம்ப நல்லா பழகுவோம் எங்கள் ஊரில் எல்லாருமே அவ்வளோ பேர் இருந்தாலும் சரி எல்லா மக்களும் நல்லா பழகுவாங்க எல்லார் கூடையுமே நல்லா அன்பாக பழகுவாங்க அவங்க வீட்டில் நம்ம இந்து முஸ்லீம் வேதம் அந்த இதுவே கிடையாது நான் அந்த ஜாதி இந்த ஜாதி அதுவும் கிடையாது நல்ல எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி ஒரு எங்கள் ஊர் திருவிழாக்கு அவ்வளோ பேரும் வந்து தேருக்கு உப்பு மிளகு வாங்கி போடுவாங்க அதே போல் நாங்கள் இந்துக்கள் அங்கே பெருமாள் கோயிலில் தேர் விடம் போது நாங்களும் போய் பார்ப்போம் அங்கே தேரோட்டத்துக்கு போய் நிற்போம் நாங்கள் மீன் சாப்பிட்டா கூட நீங்கள் வாங்க கும்பிடுங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அதெலாம் ஒன்றுமில்ல அப்படின்ட்டு அப்படி ஒரு அன்பு பாசம் அது நாங்கள் வந்து எல்லாத்துலையுமே கலந்துக்கிடுவோம் அதே போல் ரம்ஜான்னா அவங்க கொண்டு வந்து இங்கே எங்களுக்கு பிரியானி கொண்டு கொடுக்க எல்லாம் செய்வாங்க நாங்கள் கிறிஸ்மஸுன்னா எங்கள் பிள்ளைங்கள் அங்கே போய் கேக் வாங்கிக் கொடுப்பாங்க வருஷப் பிறப்புக்கு நம்ம பலகாரங்கள் வீட்டில் செஞ்சி கொடுப்போம் இப்படி எல்லாமே நல்ல ச இதாக கொண்டாடுவாங்க நம்ம மொத்தத்தில் நம்ம இப்போ இந்தியன் அப்படிங்கற ஒரு அன்பு தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்குறதுல அவங்க பொங்கல் வச்சாலும் சரி பொங்கல் கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் தீபாவளிக்கு அவங்க பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் வருஷப்பிறப்பு கிறிஸ்மஸு திருவிழா நேரத்தில் அவங்கள கூப்பிட்டு சமையல் பண்ணி எங்கள் ஊர் திருவிழா பெரிய திருவிழா அங்கே சாப்பாடு கொடுப்போம் அதனால எல்லாருமே நாங்கள் சந்தோஸமாக இருக்கோம்